இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தண்ணி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னால் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல தண்ணிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப நிறைய தூரம் போகணும் ஒரு பத்து கிலோ மீட்ரு போகணும் பதினைஞ்சு கிலோ மீட்ரு போகணும் போய் தண்ணி எடுத்துகிட்டிருக்காங்க நம்ம தண்ணியை வந்து மிச்சம் படுத்தணும் அப்படின்னு நினைச்சான்னா தண்ணியை பிடிச்சி வச்சுக்கணும் மழை காலத்தில் சேமிக்கிறதுக்கு மழை தண்ணி ச தொட்டி சேகரிக்கணும் மழை நீர் சேகரிப்பு தொட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஏன்னால் இனிமேல் வரப்போவது மழை காலம் அதுக்கு ரொம்ப தண்ணீர் வந்து தண்ணி வந்து எல்லாேருக்குமே ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசியம் அது நம்மளுக்கு அப்போ வந்து நம்ம தண்ணியை வந்து செ செலவழிக்காமல் சேவ் பண்ணி வைக்கணும் அது உங்களுக்கு நம்ம வருங்காலத்துக்கு ரொம்ப தேவைப்படும் முக்கியமாக மழை காலத்தில் வந்து நமக்கு வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி கண்டிப்பாக எல்லாேர் வீட்டுக்கும் ஒன்று ஒன்று தேவைப்படும் ஏன்னால் அது வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு ஏன்னால் அடுத்த அடுத்த காலகட்டத்தில் தண்ணி இல்லாமல் கூட போகலாம் நீ இந்த இந்த காலகட்டத்துலேயே ரொம்ப தண்ணி இல்லை எங்கேயுமே தண்ணி இல்லை ஒரு ஊர்னால் அங்கே தண்ணி இருக்காது எதுவுமே இருக்காது ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப ரொம்ப தூரம் போய் தண்ணி மொண்ட்டு வரணும் அது எப்பேயாவுது ஒரு தடவைதான் தண்ணி வருது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் கஷ்டப்பட்டுகிட்டுதான் இருக்காங்க நிறைய இடத்துல நிறைய ஊரில் நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல தண்ணி இல்லாமல் உப்பு தண்ணியும் மஞ்சள் தண்ணி இந்த மாதிரிதான் இருந்துகிட்டு இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் வந்து தண்ணியை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் சேவ் பண்ணுறதுனால நமக்கு வந்து தண்ணி ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம தண்ணியை வந்து சேவ் பண்ணி வைச்சாதான் அடுத்த வர வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படும் ஏன்னால் இப்பேயே வந்து வாட்ரு பாட்டிலில் தண்ணி பிடிச்சி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ விற்க ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரியே எல்லா இடத்துலியும் போய்கிட்ருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்ருக்குவங்களும் இருக்காங்க தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணுறதுனால ஒரு எல்லாேருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லாேருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணுன்னால் தண்ணியை சேவ் பண்ணி வைக்கணும் மழை காலத்தில் தண்ணீர் தொட்டி சேகரித்து வச்சுக்கணும் நிறையவே போர் போட்டு வைக்கணும் நிறைய இடத்துல எங்கெங்யெல்லாம் மழை நீர் சேகரிப்பு தொட்டி கட்டணுமோ அங்கெல்லாம் கட்டி வைக்கணும் தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது இது நம்ம இப்போ வீட்டுக்கே எடுத்தாலும் தண்ணியை கொஞ்சமாக பயன்படுத்திக்கணும் தண்ணியை சூடு பண்ணிதான் குடிக்கணும் ஏன்னால் நம்மளுக்கு வந்து தண்ணியில் எதாவது கொசுயெலாம் முட்டை விட்டு வச்சுருக்கும் அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மழை மழை பெய்கிறப்போ எதாவது டிரம்மு கூடை இந்த மாதிரில்லாம் வச்சு நிறைய தண்ணியை சேவ் பண்ணி வைக்கிலாம் நம்மளால சேவ் பண்ணி வைக்க முடியும் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதுனாலதான் இருக்குது எல்லாேர்கிட்டமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறையா இடத்துல தண்ணி இல்லாமல் இருக்குது நம்மளுக்கு எல்லாமே தெரியும் நிறையா இடத்துல பார்க்குறோம் தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு கடலோரம் இருக்கிறவங்ளாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னால் அது உப்பு தண்ணின்னு தண்ணி கூட அடைச்சு வைக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் மஞ்சள் தண்ணி வருதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க தண்ணி இல்லாமல் வாழ்வது ரொம்ப கஷ்டம் ஒரு சா சாப்பாடு சாப்பிட்றோன்னா அதுக்கு கூட தண்ணி தேவைப்படும் நம்ம வீட்டு முறைகளில் பயன்படுத்துவன்னால் நிறைய இருக்குது பா பாத்திரம் கழுவுகிறதா இருக்கட்டும் தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும் சமைக்கிறதா இருக்கட்டும் துணி துவைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தண்ணியை செலவு பண்ணிக்கிட்டிருக்கோம் செலவு பண்ணுற தண்ணியில் கொஞ்சம் சேமித்து வைச்சோன்னா வருங்காலத்தில் நம்மளுக்கு தேவைப்படும்